ஆ மேம் ஆ எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் அதுக்கு தான் வந்திருந்தேன் நீங்கள் தான் கால் பண்ணியிருந்திங்களா ஆ ஓகே ஓகே

ஆ நான் இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக நான் தான் ப்ளம்மிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் என்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலாம் சொன்னிங்கனால் நான் அதுக்கேற்றமாரியும் பண்ணி தருவேன் ப்ளஸ் வந்து காஸ்ட்வைஸ் இங்கே நிறைய பேர் பண்ணுவாங்க ஓகே ம் ஓகே ஓகே ம் எப்படி மேம் ஓகே மேம் மெட்டிரியல்ஸெலாம் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு போட்டுத்தரவா இல்லை நீங்களே பை பண்ணி தரீங்களா எப்படி ஆ ஓகே மேம் ஆ மேக்ஸிமம் பழுப்பு டேப்பெலாம் வந்து ஒரே ஷாப்பில் நான் ஆல்ரெடி வாங்கிட்டிருக்கேன் அவர் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்காரு நான் அவர்கிட்ட போய்விட்டு மொத்தமாக உங்களுக்கு எத்தனை டேப் வேணும்னு சொன்னிங்கனால் நான் அத்தனை டேப்புக்கு நான் என்ன ரேட் இப்போ கரெண்ட்டாக போய்கிட்ருக்கு ப்ளஸ் குவாலிட்டி பார்த்துட்டு ரேட் எல்லாம் நான் பில் பண்ணி உங்களுக்கு பில்லு கொடுக்குறேன் ஆஃப்டர் தட் நீங்கள் பே பண்ணிணா போதும் இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் நான் வேறு ஒன்று சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் கொடுப்பேன் உங்களுக்கு ம் ஏன்னால் இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் மாறிகிட்டே இருக்குது ஆ அதனால இப்போ ம் சொல்லுங்கள் ஆ ஓகே புரியுது சரி நான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கற மெட்டிரியல்ஸ்ஸே ஒரு த்ரீ மெட்டிரியல்ஸ் தனித்தனியாக நான் பில் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த பில்லிங்கு எந்த கம்பெனி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னிங்கனால் அந்த நம்ம பைப்பு போட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ்க்குள்ளையே உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன் எனக்கு டெய்லி பார்த்திங்கனா பெர் டேக்கு எனக்கு தௌசண்ட் ஆகும் ஸோ ஹெல்பர் நான் தேவைப்படுச்சுனா நான் வைப்பேன் அவங்களுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ எஸ் மேம் எங்களுக்கு ஓகே மேம் அதுதான் எனக்கு மட்டும் நான் தௌசண்ட் வாங்கிட்டிருக்கேன் மேம் இப்போது ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் சே அவங்களுக்கு அவங்களுக்கு மேக்ஸிமம் நான் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு வருவேன் ஸோ அவங்களுக்கு பெர் டே பார்த்திங்கனா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி மேம் இப்போ உங்களுக்கே தெரியும்லை சுச்சுவேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கனு நீங்களே ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்ப்பிங்க ஏன்னால் ஃபுல் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு ம் அதெல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலுமே நான் அதையும் ரீசேஞ்ச் பண்ணி கூட நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு உங்களோட சேட்டிஸ்ஃபேக்ஷன்க்காக தான் இது பண் ஆ ஓகே மேம் பார்த்து பண்ணிடலாம் நீங்கள் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகே மேம் ம்